திருச்சிராப்பள்ளியில் எல்லா பொருதா பொருளாதாரமும் நல்லாதான் இருக்கும் பயிர்களுங்கிறது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் பயிர்கள் விளைவிப்பாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் அறுவடை பண்ணி இடிச்சு அரிசியாக எடுப்பாங்கள் அதில் குருனை தனி அரிசி தனியாக பிரியும் இங்கே வந்து நல்ல அரிசின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி மணச்சநல்லூர் பொன்னி காவேரி டிஎன்பிஎல்ன்னு சொல்லிகிட்டு இது மாதிரி ஒரு பிராண்டட் அரிசிகள்லாம் இருக்குது இந்த அரிசிகள்லாம் இங்கே நல்லா இருக்கும் அதுவும் சுவையும் நல்லா இருக்கும் ரொம்ப பொங்கவும் பொங்காது கரெக்டான வேக்காட்டுலேயே இருக்கும் கரும்புகள் கோதுமை பருத்தி எல்லாம் அது அது அந்தந்த பகு பகுதியில் தான் ஒரு ஒரு பகுதியில் தான் இது பண்ணுவாங்கள் பருப்பு வகைகள்லாம் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இதெல்லாம் நல்ல மலிவாகவே கிடைக்கும் பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாதுளை பழம் ஆப்பிள் கொய்யாக்காய் இது மாதிரி நல்ல பழங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இங்கே திருச்சியிலேயே நட்டு வச்சு பறிச்சு எங்களுக்கு விளைவிப்பாங்க காய்கறிகள்லாம் எல்லாம் காய்கறிகளும் தக்காளி வெண்டைக்காய் புடலங்காய் எல்லாமே பண்ணுவாங்கள் எல்லாமே கொடியாகவும் செய்வாங்கள் இந்த பயிர்களுக்கு தேவை வந்து இங்கு ரொம்ப அதிகம் எங்களுக்கு கீரைகள்லாம் ரொம்ப மலிவாகவே கிடைக்கும் சந்தைக்கு போனால் கிடைக்காத காய்கறியே இல்லை எல்லாமே நல்லாவே கிடைக்கும் திருச்சியில் விளையாத காய்கறிகள் பழங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே எங்களுக்கு மலிவாக கிடைக்கும்